கூடலூர் மாவட்டத்தில் உள்ள மக்களெலாம் ரொம்ப நன்றாக பழகுகிறதுக்கும் மரியாதை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க அவங்க வந்து கலாச்சாரத்தை வந்து ரொம்ப பின்பற்றி போற்றுவாங்க அவங்கள கலாச்சார சடங்குகள் திருமண சடங்குகள் புதுசு புது வீடு சடங்குகள் இறப்பு சடங்குகள் எல்லாமே வந்து அந்தந்த மரபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நடத்துவாங்க அவங்க அங்கே இருக்க விவசாயம் போக்குவரத்து இது எல்லாமே வந்து அவங்க காலம் காலம் பின்பற்றாதுனால் தான் அவங்க வந்து இப்பவும் வந்து அவங்க பேர் வந்து நிலைநாட்டிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்ச கதை சுவாரசியமான கதைன்னால் கோவில்கள்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கோவிலில் வந்து பாடல் ஈஷ்ஷு கோவில் பாடலிகனால் பாடலிகபுரம் உலக கோவிலிலே சிவன் கோயிலுக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு சிவன் டெம்பிள் இருக்குது அதில் இரநூத்தி இருபத்து ஒம்பது தான் வந்து பாடலிங்கபுரம்னு இது பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதம்பரம் டெம்பிள் அது உலகத்திலே வந்து நடு மையமான இது வந்து சிவன் கோவில் அப்படி தான் சொல்லுவாங்க நிறைய கோவில் இருக்குது தஞ்சாவூர் கோவில் திருவண்ணாமலை கோவில் மலையனுார் கோவில் அங்கங்கே நடக்கிற சுவாரசியமான விஷயம் அப்புறம் அங்கே இருக்க கூடியவங்களோட மரபுகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் பார்க்குறதுக்கு வியப்பாக இருக்கும் அவங்க சடங்கு எல்லாமே நாடி ஜோசியம் பார்ப்பாங்க அங்கேயே இது பண்ணி நம்ம நிகழ்காலத்தை பார்த்து கடந்த காலம் எதிர்காலத்தையும் வந்து அவங்க கணிச்சு இது பண்ணுவாங்க